எங்களோடய சமூகத்தில் இப்போ எதாவது கோவில் திருவிழாக்கள் எதாவது நடந்துச்சுனா முதல்ல அவங்க கூப்பிடுறது வள்ளி கும்மி அப்படிங்கிற ஒரு கலை நிகழ்ச்சி குழுவை தான் கூப்பிடுறாங்க அவங்க வள்ளி கும்மி வந்து எப்டின்னா ஒரு நாற்பது பேர் பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறது தான் அந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா டான்ஸ்ஸுக்கு டான்ஸ்ஸும் ஆச்சு எக்ஸ்ஸசைஸ்ஸுக்கு எக்ஸ்ஸசைஸ் மாதிரியும் ஆச்சு அவங்க குனிஞ்சு நெளிஞ்சு கும்மி அடிக்கிறதுனால கை கால் வந்து அசையுற நிகழ்வு ஏற்படுகிறதுனால அவங்களுக்கு நல்ல எக்ஸ்ஸசைஸ் மாதிரியும் இருக்குது அந்த வள்ளி கும்மி வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா ஊர்லேயும் எதாவது கோவில் திருவிழாவோ விஷேசம் நடந்துச்சுனா வள்ளி கும்மி கண்டிப்பாக இடம் பெறுது அந்த வள்ளி கும் கும்மியை சேர்ந்த பெரியவங்க அங்க டான்சர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்க வந்து ஒவ்வொரு ஊராக வந்து எந்த கேர்ள்ஸ்க்குலாம் விருப்பம் இருக்குது கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேரும் அந்த வள்ளி கும்மியில் வந்து ஆடுறாங்க யாருக்குலாம் இவி இஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு யார் எந்த மக்களுக்கும் இடையூறு இல்லாத மாதிரி நைட் டைமில் ஒரு ஏழு மணிக்கு மேலே ஒவ்வொரு ஊராக வந்து அவங்க டான்ஸ் வந்து சொல்லித்தராங்க ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அந்த டான்ஸ் அந்த வள்ளி கும்மி ஆடுறதுக்கு வந்து ஏஜ்லாம் கிடையாது சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் யாரால் முடியுதோ அவங்க எல்லோருமே ஆடலாம் அவங்க அந்த டான்ஸ் வந்து ஆடுறது மூலிமா மக்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க வள்ளி கும்மியை எல்லோருமே கற்றுக்குற மாதிரி ஊக்குவிக்குறாங்க அந்த டான்ஸ்ஸை வந்து எல்லோரும் விரும்பி இப்போ போய் ஆடுறாங்க பெண்கள் வந்து வீட்லேயே இருக்கிற காரணத்துனால் கொஞ்சம் இந்த மாதிரி வெளியே போய் ஆடுறதுனால இப்போ ஒரு கோவிலுக்கு அவங்கள வந்து புக் பண்ணிணாங்க அப்படினா இவ்வளோ இவ்வளோனு சொல்லிகிட்டு அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு வருமானம் கிடைக்குது அவங்களுக்கு அதை வந்து அந்த டான்ஸ் ஆடுறவங்க பிரிச்சிக்கிற மூலிமா அவங்க அவங்களால சம்பாதிக்கவும் முடியுது அந்த நடனமும் ஊக்குவிக்கப்படுது